எங்கள் ஊர்ல சுவாரஸ்யமான இதுன்னால் பஸ்ட்டு கோயில்ல கம்ப கம்பம் போடுவாங்கள் கம்பம் போடும்போது அம்மனுக்கு ஒரு சந்தோசமாக இருக்கும் அந்த கம்பம் போடுகிறது கம்பம் போட்டதுக்கப்புறம் நல்லா குழந்தைங்க பெரியவங்கள் எல்லாம் ஆடுக்கிறது பாடுகிறது நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது அது எல்லாம் நடக்கும் அப்போ அந்த சாமிக்கு ஒரு சந்தோசமாக இருக்கும் சா கம்பம் பிடுங்குற வரைக்கும் அந்த கோயில்ல நல்லா செழிப்பாகவும் இருக்கும் எல்லாம் ஆடுவாங்கள் பாடுவாங்கள் அந்த செழிப்பு அந்த அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து கடைசியாக க அந்த கம்பம் பிடுங்குற அன்னைக்கு ஒரு சாமியோட முகமே மாற்றம் கொடுத்துரும் நம்ம இந்த மாதிரி இழக்க போகிறோம் நம்ம ந ந நம்மளை விட்டு பிரியப்போகுது நம்ம கணவர் நம்ம கணவரை தான் கம்பம்னு சொல்லி சொல்லுவாங்கள் கணவன் நம்மளை விட்டு போ போகிறாங்க அப்படிங்கிற க கவலை வந்துடுது கவலை வந்தோன்ன சாமி முகமே மாறிடுது சாமிக்கு வந்து ஒரு வெள்ளை ஆடை கொடுத்து அந்த அன்னைக்கு இருக்க வைப்பாங்க இந்த கலாச்சாரம் எல்லாம் ஒரு ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் வருவாங்கள் கொடிவேரி டேம்னு பார்க்குறக்குலாம் வருவாங்கள் பிடிப்பாங்க அந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தாமயே அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்கள் இங்கே பார்த்தோம்னா தண்ணி நல்லா அருவியில இருந்து வரதனால நீர்வீழ்ச்சிக்கு ஒசரமே வெளியே இருந்து நெறையா சுற்றுலா பயணிகள் வந்துட்டும் போய்ட்டும் இருக்கிறாங்க